தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் செய்கிற தொழில் பால் விற்பனை விவசாயம் செய்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா செங்கற்சூளை இதுதான் பெரும்பாலும் இங்கே இருக்கிற தொழில்கள் இந்த தொழிலில் வந்து எப்படி பங்களிச்சுக்கிறாங்ன்றனா வேலைவாய்ப்பு கம்மிதான் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் கிராமப்புறங்களில் இருக்க விவசாயிகள் வந்து நிலம் வெச்சுருக்காங்க விவசாயம் பண்ணிக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் கூலி வேலைதான் செங்கசூளை மொதல் இருந்த மாதிரி இப்போ இல்லை ஆனாலும் ஓரளவுக்கு செங்கற்சூளை தான் ஓரளவுக்கு ஓடிகிட்ருக்கு தருமபுரி மாவட்டத்தில் மொதல் வறட்சியாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல விவசாயம் ஓரளவுக்கு ஓடுது மற்ற தொழிலெலாம் கம்மிதான் தருமபுரி மாவட்டத்தில்